ஹலோ ஹலோ சார் வணக்கம்ங்க சார் சார் இப்போ நம்ம கம்பெனிக்கு புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கேன் உங்களோட ஒர்க் என் பேர் உமாங்க சார் உங்களோட ஒர்க்கெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அப்படின்றதுக்காக கால் பண்ணியிருக்கேங்க சார் ஓகேங்க சார் இருக்குங்க சார் சார் இப்போ வந்து உங்களோட கோல் என்னங்க சார் சொல்லுங்கள் சொல்லுங்கள் சார் ஓகேங்க சார் நீங்கள் ஓகேங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் நீங்கள் எவ்வளோ நல்லா ஒர்க் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்தமாதிரி உங்களுக்கு சேலரி வந்து இங்க்ரீஸ் ஆகும் சார் நீங்கள் வந்து இப்போது இப்போது செஞ்சுட்ருக்குற ஒர்க்கு நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் செஞ்சுட்டு இருக்கீங்களா இல்லை டெய்லி கம்பெனிக்கு வந்து ஒர்க் பண்ணலான்னு இருக்கீங்களா சரிங்க சார் இதுவே கன்டினியூ பண்ணுறீங்களா இல்லை இங்கே இதுவே கன்ட்னியூ பண்ணலான்னு இருக்கீங்களா சரிங்க சார் சார் ஆனால் உங்கள் ஒர்க் வந்து இன்னும் கொஞ்சம் நீங்கள் பர்பாஃமென்ஸெல்லாம் கொஞ்சம் நல்லா காட்டுனீங்கனாக்கா உங்களுக்கு இந்த சேலரி வந்து இங்க்ரீஸ் ஆகுங்க சார் ஓகேங்க சார் உங்களோட ஒர்க் எந்தமாதிரி இருக்குது அந்த ஒர்க்கில் நீங்கள் எப்படி இருக்கிங்க அது கொஞ்சம் சொல்ல முடியுங்களா ஓகேங்க சார் ஓகேங்க சார் சார் சேலரிலாம் உங்களுக்கு மன்த்லி கரெக்டாக வந்துட்டுருக்குங்களா உங்களுக்கு சேலரியில் ஏதாவது பிரச்சனை இருக்குதுங்களா எதுவும் இல்லைங்களா ஒர்க்கும் பரவாயில்லங்களா உங்கள் கூட வேலை செய்கிறவங்க எல்லாம் ஓகேங்களா ஓகே தேங்க்யூங்க சார் அப்போனா பாருங்கள் ஒர்க்கு கன்டினியூ பண்ணுங்கள் உங்களுக்கு தகுந்தமாதிரி சேலரி இங்கிரீஸ் ஆகும் ஓகேங்களா ஓகே தேங்க்யூங்க சார் ஓகே தேங்க்யூங்க சார்